எங்கஇடத்துல பார்த்தீங்கனா விவசாயம் நல்லாருக்கும் கொல்லை புற மக்கள் அமைப்புகளில் வந்து வளர்க்கப்படுகிறது வந்து கோழி ஆடு மாடு மா கோழி ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறோம் அதை வந்து சரியான முறையில் வந்து ஒரு பண்ணை மாதிரி அமைச்சுடுவோம் கோழி பண்ணைனா கோழி பண்ணை வந்து பண்ணை அமைச்சு அவங்களுக்கு வந்து உணவு அந்த தீன் தீன்னு தீனி வகைகள் தீனிகள் தீனி வந்து சரியான கரெக்ட்டான முறையில் அந்தந்த இடத்துல போயிட்டு வச்சு அந்த கோழியை வந்து இந்த பருவமனும் இருக்கும் ஆறு மாசம் மூணு மாசம் நான்கு மாசம் சொல்லிட்டுருக்கும் அந்த நாலு மாசத்துக்குள்ளே அந்த கோழிக் குஞ்சே வந்து சரியான முறையில் வளர்த்து வா வானு பண்ணிடனும் அதேப்போல் வாத்துக்கூட இருக்குது வாத்து நிறையா வளர்க்குறாங்கள் ஒரு சில இடத்தில் வாத்து வந்து அந்த முட்டையை விட்கிறாங்க அதேப்போல விலங்குனு பார்த்தீங்கனா நம்மக்கிட்ட வந்து வீட்டு வீட்டு இது பார்த்தா நாய் வளர்ப்போம் நாய் பூனை அதெலாம் வளர்க்குறோம் இந்த பொதுவாக வந்து இந்த கோழிப்பண்ணையை வந்து தான் அதிகமாக விரும்புகிறாங்க கோழியை வந்து வளர்த்து மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ உயிர் கோழி வந்து இவ்வளோ வெலன்னு சொல்லி விற்பாங்க அது வணிகத்தை வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து கடைக்கரங்களே எடுத்துப்பாங்கள் இல்லை பண்ணைக்காரங்கள் வந்து நாங்களே பண்ணைல வந்து பண்ணையிலயே வந்து நம்ம நம்ம ரேட்டுக்கு இன்றைக்கி ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கள் அது நல்ல ஒரு தொழிலாகவும் இருக்குது நல்ல ஒரு பிஸ்னஸ்சாகவும் இருக்கும் கோழி வளர்ப்பு வந்து நல்ல முறையில் நாங்கள் பண்ணுவோம் அதுக்காக இல்லை வியாதிகள் வரதா வராமல்யிருக்குறதுக்கு கால்நடை இன்ஸ்பெக்ட்டரை வந்து கான்டேக் கான்டெக்ட் பண்ணி அவங்க வந்து வந்து பார்த்து சோ இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் போகணும்னு சொல்லுவாங்கள் அதேப்போல் நல்லா செய்கிறோம்